கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய இனம் மற்றும் மொழியியல் குழுக்களில் அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுங்க ஏன்னா நாங்கள் நகரத்துல தான் வாழ்றோம் மொழியியல் குழுக்களை பற்றி அவ்ளோவாக எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது மற்றபடி சாதிகள் பழங்குடியினர் மொழிகள் கலாச்சாரம் அப்படின்னா இங்கே வந்து இது ஹிந்துஸ் ஹிந்துக்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்கோம் கிறிஸ்டியர் கிறிஸ்த்துவர்கள் இருக்காங்க அந்த மாரி தான் வேறு வேறு வேறு வேறு கலாச்சாரமுடையவர்கள் இருக்காங்க இந்தி காரங்களும் இருக்காங்க சேட்டுங்க எல்லாம் இருக்காங்க பழங்குடியினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேன் விற்கவோ இல்லை பலாப்பழம் விற்க அந்த மாரி தான் அவங்க வருவாங்க மற்றபடி அவங்கள யாரும் அவ்ளோவாக நாங்கள் சஞ்சி சந்திச்சது இல்லை அவுங்க எப்படி பேசுவாங்க அவங்க கலாச்சாரம் பற்றி எல்லாம் கூட அவ்ளோவாக எதுவும் தெரியாது மற்றபடி இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போகறது வழிபாடு செய்யுறது விரதம் இருக்கிறது இந்த மாதிரி பண்டிகையை கொண்டாடுறது இந்த மாதிரி கலாச்சாரங்களுடையவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா தொழுகுறது குரான் படிக்கிறது எங்களுடைய பண்டிகையில் வர மாதிரி ரம்ஜானில் விரதம் இருக்கிறது இந்த மாதிரியான கலாச்சாரமல்லாம் நாங்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படின்னா வாரம் ஒரு வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை சர்ச்சுக்கு போகறது பைபிள் படிக்கிறது இந்த மாதிரி அவுங்களுடைய கலாச்சாரம் வந்து வேறு விதமாக இருக்கும் இவை எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒன்னாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்